ஹலோ ஆமாம் நீங்கள் யார் பேசறது ஐயோ சாரிங்க சார் சொல்லுங்கள் சார் சொல்லுங்கள் சார் சொல்லுங்கள் சார் என்ன வேணுங்க சார் ஆ ஓகேங்க சார் ஓகேங்க சார்

ஓகேங்க சார் ஓகேங்க சார் ஆ அஸ்சப்ட் பண்ணிக்கிறோங்க சார் எவ்வளோ நாளுக்குள்ளே வேணுங்க சார் பாய்ஸும் கேர்ள்ஸும் எத்தனை பேருங்க சார் ஆ ஓகேங்க சார் ஓகேங்க சார் ஆ ஓகேங்க சார் சார் என்னால் வர முடியாதுங்க சார் கூட நிறைய பேர் இருக்காங்க அவங்கள வந்து அளவெடுத்துக்க சொல்லுறேங்க சார் நான் தச்சு கரெக்டாக கொடுத்துட்றேங்க சார் ஆ சரிங்க சார் நானே வந்துடுறேங்க சார் இல்லைனா ஆ ஓகேங்க சார் சார் இல்லைங்க சார் நானாக அப்படி தச்சு கொடுக்கறது இல்லைங்க சார் நாங்கள் பர்ஃபெக்ட்டாகதான் தச்சு கொடுப்போம் அந்த மாதிரிலாம் யாருக்கும் வச்சு கொடுக்கறது இல்லைங்க சார்

ஓகேங்க சார் ஆ ஓகேங்க சார் கண்டிப்பாக தச்சிடலாங்க சார்

ஆ ஓகேங்க சார் ஓகேங்க சார் கண்டிப்பாக கொடுத்துட்லாங்க சார் சரிங்க சார் ஆ ஓகேங்க சார் ஒரு டூ டேஸில் வந்துடுறேங்க சார் ஆ ஓகேங்க சார் தேங்க் யூங்க சார் ம்